வாங்க மேடம் உங்களுக்கு எந்தமாதிரி புக்கு வேணும் உங்களுக்கு எந்தமாதிரி புக்கு வேணும் ஆ ஆ பொன்னியின் செல்வன் இருக்கு மகாபாரதம் அந்தமாதிரி வரலாறு சம்மந்தமான புக்கு காமிக்ஸ்ஸு அந்தமாரிலாம் இருக்கு பொன்னியின் செல்வன் புக்கு வாங்குறாங்க மேடம் ஆ அது நல்லா சேல்ஸ் போது ஆ அதுவும் இருக்கு மேடம் ஆ இருக்கு மேடம் எல்லா புக்குமே எழுநூறுபா அந்தமாதிரி ரேட்டு தான் ஆ ஓகே அது இந்தாங்க மேடம் இதான் எழுநூறுவா மேடம் ஆமாம் மேடம் எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான்

ம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் இந்தாங்க மேடம் ஆ இது ம் இதுவும் அதே ப்ரைஸ் தான் எல்லாமே ஒரே ஹிஸ்ட்ரிதானே அதனால் ஒரே ப்ரைஸ்ஸாக தான் இருக்கும்

ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் அதுமாதிரின்னா கொஞ்சம் காசு கம்மியாகதான் வரும் ஆமாம் மேடம் அது கொஞ்சம் ஆமாம் இப்போ வந்து அது புதுசாக வந்துருக்குல்ல அதனால அது அது ப்ரைஸ்ஸு போட்டுருக்கு ப்ரைஸ்ஸு போட்டுருக்கு மேடம் அது உங்களுக்கு இப்போ எதுவேணும் எப்படி நான் ஓனர் மேடம் ஆமாம் மேடம் உங்களுக்கு ஆமாம் மேடம் இல்லை நாங்கள் இதுவே கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு நாலஞ்சு புக்கு கன்ஃபாமாக எடுக்குறீங்களா

அப்போனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்தமாதிரி அவ்வளோ தான் பண்ணமுடியும் எங்களாலையும் நாங்கள் ஏற்கனே கம்மியாகதான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆமாம் அவ்ளோ தான் மேடம் அவ்ளோ தான் குறைக்கவும் முடியும் இப்போ நீங்கள் எந்தெந்த புக்கு எடுக்குறீங்களோ எடு எடுங்கள் இப்போ ஜீ பேவா இல்லை கேஷா கொடுக்குறீங்களா இப்போ ஆ ஓகே இப்போ ஐநூறுரூபா உங்களுக்கு குறச்சிருக்கேன் அது ஓகேதானே ஆ இப்போ நீங்கள் அஞ்சு புக்கு எடுத்துக்கோங்க ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் அது அப்படிதான் நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க இப்போ நான் அஞ்சு புக்கு எடுங்கள் நான் குறச்சிர்றேன் ஃபைவ் ஹண்ட்ரேட் குறச்சிர்றேன் ஜீ பே பண்ணுங்கள் ஆ ஆமாம் மேடம் அவ்ளோ தான் நான் அதான் இருக்குறலே குறச்சி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆ ஓகே மேடம் சொல்லுங்கள் ஆ ஓகே மேடம்

ஆ பொன் ஆ சரி மேடம்

ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேம் ஆ இருக்கு மேடம் எல்லா புக்குமே எங்கள்கிட்ட இருக்கு பேக் பண்ணிறவா இராமயணம் மகாபாரதம் பொன்னியின் செல்வன் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் அஞ்சு புக்கு ஆமாம் மேடம் எல்லா அது ஒரே புக்கு ஒரே இதாக தான் இருக்கு ஆ ஆமாம் மேடம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் குறச்சிருக்கேன் நீங்கள் காசு ஜீ பே பண்ணி விட்ருங்க ம் இந்தாங்க மேடம் பேக் பண்ணிவிட்டேன் இந்தாங்க ஆ பண்ணுங்கள் மேடம் ஆ இருக்கு மேடம் ஆ வந்துருச்சு மேடம் தேங்க் யூ மேடம் ஆ ஓகே மேடம்